இங்கே பக்கத்தில் வந்து கொடிஸியா இருக்குங்க அந்த கொடிஸியா மைதானத்தில் வந்து கட்சிக்கூட்டம் அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்புறோம் அதில் வந்து யார் யாரு நிறையப் பேர் வந்து அதில் வந்து ஸ்பார்ட்டிஷிபேட் பண்ணிருக்காங்க யார் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்துருக்காங்க அப்புறோம் யுவன்சங்கர் ராஜா அனிருத்து அப்புறோம் சினி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாரும் நிறையப் பேர் வந்துருக்காங்க அப்புறோம் முதலமைச்சர்லாம் வந்து அங்கே கூட்டம் நடத்திருக்காங்க அப்புறோம் அது அது போக இங்கே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு கிரௌண்ட் இருக்குங்க அது வாலிபால் கிரௌண்ட்டு அப்புறம் எல்லா கிரிக்கெட்டும் விளயாடுவாங்க நிறையப் பேர் வந்து அதுலேயும் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கிரௌண்ட்லேயும் பேசுகிறது ஆடுறது ஓடுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க